நாங்க திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு போய்ருந்தோம் போய்ருக்கும்போது பார்த்தா வெளிநாட்டில் இருந்துலாம் பார்க்குறத்துக்கு கோவிலுக்கு வந்திருந்தாங்க நாங்களும் போனது எங்களுக்கு மிக சந்தோஷமா இருந்தது சாமி கும்பிட்டுட்டு வீ வீட்டுக்கு வரும்போது சாமிப்படங்கள் கொழந்தைக்கி தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தோம் அதேமாரி பருவதமலைக்கு போய்ருந்தோம் பருவதமலைக்கு போய்ருக்கும்போது ரொம்ப உயரமான மலையை பார்க்கவே ஏழு மலையை தாண்டி போகிற மாரி இருந்தது பார்க்கும்போது ரொம்ப ச பயமாகவும் இருந்தது ரொம்ப பார்க்குறத்துக்கு நல்லாவும் இருந்தது ரொம்ப நாய் குரங்கு எல்லாமே கூட பாதுகாப்புக்கு இருந்தமாரி இருந்தது நாங்கள் பயந்துட்டுதான் போனோம் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாதான் இருந்துது இருந்தாலும் போய்ட்டு பார்த்துட்டு வந்துவிட்டோம் அங்கே சர்ச்சி இருந்துச்சு சர்ச்சில் போய்ட்டு வேளாங்கண்ணி கோவில்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள் பக்கத்தில் கோவில் பீச்சி அந்தமாரி போய்ட்டு கடலில் கப்பல்லலாம் போய்ட்டு வந்தோம் கப்பல்லலாம் போய்ட்டு வரும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அங்கே பக்கத்துலேயே பார்க் இருந்தது பார்க்கில் போய்ட்டு ஜாலியாக கொழந்தைங்களோட விளையாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தோம் அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்தமாரி நாங்கள் பல விஷயங்களை பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது இந்தமாரி எடத்துக்கெல்லாம் நாங்கள் போனதே இல்லை அப்படின்னு தோணுச்சு இப்போ போனதுனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நாங்கள் விளையாடுறது விளையாடணும் அன்றைக்கு ஃபுல்லாக அப்டிதான் அந்த ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் இப்போ நல்லா பார்த்துட்டு சந்தோஷமா இந்தமாரி நாங்கள் மெரினா பீச்சிக்கு சென்னைக்கு போய்ருந்தோம் சென்னைக்கு போய்ருக்கும்போது அங்கே கடற்கரையில் தண்ணியில் காலை வெச்சிட்டு நனச்சிட்டு விளையாடிட்டு ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு ஜாலியாக ஏ பார்க்கில் உக்கார்ந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் இந்தமாரி நாங்கள் நிறையா கோவிலுக்கு கோவிலில் போய் சாமி கும்பிடுறது இந்தமாதிரி நாங்கள் போய்ட்டு வந்திருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது வீட்லேயும் நாங்கள் அடிக்கடி போய்ட்டு வர்றமாரி இருக்குது அடிக்கடிக்கு போய்ட்டு வரும்போது எங்களுக்கும் வீட்டில் வர்ற கஷ்டம் எல்லாமே மறந்துப்போகுது இதனால் எங்களுக்கு சந்தோஷமாவும் இருக்குது பெண்களுக்கு முக்கியமாக வெளி கூப்பிட்டுட்டு போய் வந்தால் ரொம்ப நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இதை தான் நான் சொல்ல விரும்புகிறோம்